நீண்ட பைக் பயணத்தை வந்து ஆரோக்கியத்தை எப்படி சமாளிப்பேன் என்றால் நான் வந்து கையில் க்லௌஸு அந்த இது அடிப்படாமல் இருக்கிறத்துக்கு சில இதெல்லாம் க்லௌஸ் மாதிரியா இருக்குது முட்டிக்கு கைக்கு கை முட்டிக்கு காலுக்கு அதெல்லாம் போட்டு ஷுலாம் போட்டு ஹெல்மெட்டு இதெல்லாம் போட்டு தான் நான் வந்து ஆரோக்கியத்தை இது பண்ணுவேன் அதேப்படி எல்லா ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வந்துரும் அதனால் மீடியமாக சாப்பிட்ணும் மீடியமாக சாப்பிட்டு நம்ம போனால் தான் பைக்கு தூரம் வந்து நம்ம உள்ளுக்கு நீட்டாக ஓட்ட முடியும் கண் அலை அதேமாதிரி நல்லா தூங்கித்தான் நம்ம பைக்கே ஓட்டணும் அப்போதான் நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நம் பைக்கு இது இருக்காது சாலையில் வந்து எந்த எந்த உணவு வேணால் சாப்பிட்லாம் அப்படினு நம்ம சொல்லெலாம் சாப்பிட முடியும் ஏன்னால் பைக்கில் போகும் போது எந்த உணவையும் அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னால் நம்ம ட்ராவல் பண்ணும் போது கம்மியாக தான் வந்து சாப்பாடு எடுத்துக்கணும் அப்ப தான் வந்து ஓரளவுக்கு தெரியாது சாலையில் பார்த்தீங்கன்னா தோசை அந்த இது சீக்கிரமா செரிமானம் ஆகக்கூட பொருளில் வந்து சாப்பிடுவேன் தோசை சப்பாத்தி இட்லி அந்த ஆவியில் வேகிற பொருள் இடியாப்பம் இந்தமாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாலை உணவுகள் நிறையா என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா இந்தமாதிரி ஐட்டமெல்லாம் புரோட்டா கரி இந்தமாதிரி ஐட்டமெல்லாம் அதிகம் இருக்கும் அதில் நம்ம ஏதாவது ஒன்று வேணால் எடுத்துக்கலாம் ரொம்ப எடுத்துகிட்னா இதுவாயிரப் போகிறோம் அதனால ரொம்ப இதுவாயிடும் வயிற்ற கலக்கி விட்ரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா இதுவாகிடும் லூஸ் மோஷன் ஆகிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா வயிற்று வலி வந்துரும் அப்புறம் வாந்திக் கூட வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பைக்கில் வந்து முதுகு வலி கண்டிப்பாக வரும் தோள்பட்ட வலி ஏன்னா நம்ம நீண்ட நேரம் பைக் ஓட்டினு போயினே இருக்கும் போது கண்டிப்பாக முதுகு வலி தோள்பட்டை வலி வரும் வராமெல்லாம் யாருக்குமே இருக்காது அது வந்து கஷ்டமா தான் இருக்கும் வேறு வழி இல்லை இன்னொர் ஏன்னால் ரொம்ப தூரம் போகும் போது அந்த வலி வந்துரும் அப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு திரும்பி போனீங்கன்னா ஓரளவுக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டினா ஓரளவுக்கு தெரியாது நைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாது காலையில் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் இதாருக்கும் நைட் ட்ராவல் பண்ணால் தூக்கம் நம்மளுக்கு வரும் அதனால் தூக்கத்தை கெடுத்து நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது